மேடம் சேலத்துக்கு ஃபஸ்ட் டைமுங்களா நீங்கள் ஓகே ஓகே தெரியுங்க ஓகே மேடம் ஓகேங்க போயிடலாம் மேடம் நீங்கள் சொல்கிறக்கூடிய இடத்துக்கு சீக்கிரமாக போயிடலாங்க ஆ சொல்லுங்க மேடம் மேடம் நான் சேலத்தில் வந்து புடவ எடுக்கிறதுக்கு புடவ எடுக்கிறதுக்கு சேலத்தில் நிறைய இடம் இருக்குது மேடம் இப்போ நீங்கள் வந்து காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா எவ் எவ்வளோ பட்ஜெட்டு மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் நான் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை செவ்வாய் பேட்டை இந்த மாதிரி பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கைத்தறி சேலை எல்லாமே அவங்களே நெசவு நெஞ்சி பட்டு சாரீ எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மேடம் காஸ்ட்வைஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகதான் இருக்குங்க ஏன்னால் இப்போ நம்ம ஹோல் சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது விட ஹோல்சேல் கடைகளுக்கு போனோம்ன்னு வச்சுக்கோங்களேன் ரேட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க சாரீயும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கும் அது கரெக்டாக இருக்குங்க இல்லை மேடம் அது இளம்பிள்ளைக்கு போவது வந்து ரொம்ப லாங் மேடம் இளம்பிள்ளை

ஆ மேடம் மேச்சேரி ஓகே ஆ மேச்சேரி நல்லாயிருக்குங்க ஆனால் மேச்சேரி விட இளம்பிள்ளைக்கு போவது பரவாயில்லீங்க மேடம் இப்போ நம்ம போகிற வழி இல்லை பட் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சொன்னீங்கன்னால் நம்ம ஃபர்தராக உங்களை கூட்டிகிட்டு போய்விட்டு அது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் மேடம் ஆ இருக்குது மேடம் கண்டிப்பாங்க வந் சரிங்க மேடம் கரெக்டு தான் மேடம் மேடம் அங்கே மேச்சேரி தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு நெசவு தொழில் செய்கிறதுனால அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா புடவ கடைதாங்க நீங்கள் இன்றைக்கு சிம்பிளாக ஒரு புடவ மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்கள் லோக்கலிலே இங்கே ஒரு கடையில் நான் நல்ல கடையை காட்டுறேங்க அங்கே எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது பாத் கண்டிப்பாக மேடம் க இல்லை மேடம் கைத்தறி புடவயும் கிடைக்குங்க பட்டு புடவயும் கிடைக்குங்க ஆ நீங்கள் எடுத்துக்கோங்க மேடம் குழந்தைங்களுக்கு வேணுங்கிற துணி வந்து அங்கே பட்டு புடவை பட்டு பாவாடை பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் கிடைக்கும் மேடம் அதுவும் வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க மேடம் கண்டிப்பாங்க நீங்கள் சொ ஓகேங்க ஓகேங்க மேடம் எனக்கு தெரிஞ்ச கடை இருக்குதுங்க நண்பர்கள் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க நான் கண்டிப்பாக அழைச்சுட்டு போகிறேங்க ஆ இளம்பிள்ளைதான் பெட்ராக இருக்கும் மேடம் அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறேங்க நீங்கள் பாருங்க ஓகே அப்படின்னா நீங்கள் அங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க இன்கேஸ் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா திருப்தி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மேச்சேரியே நான் கூப்பிட்டு போகிறேங்க அங்கேயும் பாருங்க சரி மேடம் கண்டிப்பாங்க நான் கூப்பிட்டு போகிறேங்க ஓகே தேங்க்கியூ